இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ண நினக்கிறோம் அப்படின்னா நம்ப வந்து எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்குறதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதில் வந்து நம்ப என்ன இம்பிளிமெண்ட் பண்ண போகிறோம் என்ன வந்து புதுசாக செய்ய போகிறோம் அப்படி இல்லாட்டி அதை வந்து சரியாக செய்யறோமா அப்படிங்குறத நம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறோம் தொழிலை வந்து எடுத்த உடனே அதிகப்படியான அமௌன்ட்டு வச்சு ஓப்பன் தொடங்கக்கூடாது ஏன்னா வந்து அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியலாக நம்ப பாதிக்கப்பட்டுருவோம் ஸோ எப்பையுமே வந்து நம்ப ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ட்ரையல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்பறோம் தான் அதை பற்றின முழு முழுமையான ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறோம் தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டாக அதில் நம்ம போடணும் இல்லாட்டி வந்து நம்ப மட்டும் இல்லாமல் நம்ப ஃபேமிலியும் சேர்ந்தே கஷ்டப்பட்ரும் ஸோ வந்து ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றி நமக்கு தெரியணும் அதில் நம்பளுக்கு ஆர்வம் இருக்கணும் அது இல்லாமல் அதில் இன்வெஸ்ட்மென்ட் அதுக்கப்புறோம் அந்த பிஸ்னஸ்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுஉள்ளார நம்ப போகணும்ன்னு நினக்கணும் எதுவுமே வந்து எடுத்த உடனே செய்த அதிகப்படியான அமௌன்ட்டை போட்டு நம்ம செய்தோம்னா அது இன் கேஸ் வந்து அது வந்து நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளோட அமௌன்ட்டு அப்புறம் நம்மளோட மன நிலமையும் நம்ம இழந்துடுவோம் ஸோ வந்து நம்ப அது ரொம்பவே தெளிவாக இருக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முழுமையாக நம்பி அதில் இறங்கணும்